ஒன்று மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு பத்து அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி ஒன்று பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு